மீன்கள்னாவே எல்லா மீனுமே அழகு தான் அதில் மீன்கள்ன்னு பாக்கும்போது வந்து ரெண்டு வகையாக வந்து இதுன்றாங்க ஒன்று வந்து வளர்ப்பு மீன் இன்னொன்று வந்து சாப்பிட்றதுக்குனே சொல்லி சொல்லுறாங்க வளர்ப்பு மீன் வந்து என்னன்னு சொல்லி சொல்லான்னா வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு வந்து வளர்க்கறாங்க வீட்டு அழகுக்காக வந்து வளர்க்கறாங்க இதே சாப்பிட்ற ஐட்டம் என்னென்னன்னா வந்து கட்ல மீன் ஜிலேபி இந்த மாதிரி ஐட்டலாம் வந்து சாப்பிட்றாங்க இது எதுவும் ரொம்பவும் மிகவும் ப ரொம்ப சா ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்குன்னா வந்து இது கட்லா மீன் சொல்லாம் ஜிலேபி சொல்லாம் இந்த மீன் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்